திருப்பூர் மாவட்டத்தினோடய வரலாறுன்னா இப்போ வந்து நிறையா வளர்ச்சி அடஞ்சுருக்குதுங்க அது வந்து தொழில்னு சொல்லாங்க அந்த பனியன் கம்பெனியெல்லாம் வந்ததுனால் இப்போ வந்து நல்லாவே வளர்ச்சி அடஞ்சுருக்குதுங்க பண்டைய கால முக்கிய நிகழ்வு வந்துங்க அதாங்க தொழில் இல்லாத நகரமாக ஃபஸ்ட்டுலாம் இருந்துச்சுங்க பட்டு இப்போ வந்து நிறையா தொழில் எல்லாமே வந்துருச்சுங்க தொழில் எல்லாம் வந்துருச்சுங்க நிறையா தொழில் நிறையா இருக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு தொழில் தானுங்க அப்புறம் வந்து கோயில்கள் வந்து நல் நிறையா இருக்குதுங்க ஆன்மீகம் ஸ் ஸ்தலங்கள் வ ஆன்மீகம் ஸ்தலங்கள் கோயில்கள் வந்து நிறையா இருக்குதுங்க மற்றபடி வ அது வந்து முதல்லலாம் இரு இல்லு பண்டைய காலத்தில் இருக்கற பழைய கோயில்கள்லாம் வந்துங்க புதுப்பிக்கப்படாமல் இருந்துச்சிங்க இப்போ வந்து எல்லா கோயிலுமே எல்லாருமே எடுத்து நல்லா புதுப்பிச்சு எல்லாமே பண்ணியிட்டிருக்கறாங்க எனக்கு தெரிஞ்சு தொழில் வளர்ச்சி நல்லா பிரம்மாண்டமாகவே இருக்குதுங்க நூ நூல் மில்லாகட்டும் பனியன் கம்பெனியாகட்டும் அது நல்லா வளர்ச்சி அடஞ்சுருக்குதுங்க அதே மாதிரி கோயில்களும் நல்லா வளர்ச்சி அடஞ்சுருக்குதுங்க